ஹலோ யார் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் அந்த ஸ்கூல் யூனிபாஃம் தானே சார் ஆ தைச்சி முடிச்சிட்டேன் சார் இன்னும் ஒரு ஃபிஃப்டி டிரஸ் மட்டும் பாக்கி இருக்குது சார் அதை நீங்கள் தைச்சிட்டனா நீங்கள் மொத்தமாக நானே வந்து டெலிவரி பண்ணிறேன் சார் உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி டிரஸ் மட்டும் பேலன்ஸ் இருக்குது அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பதட்டப்படாதிங்க சார் அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பதட்டப்படாதிங்க சார் ஒன்றும் ஒரு டூ டேஸ்ஸில் கன்ஃபார்மாக உங்குளுக்கு மூவாயிரத்தி இரநூறு டிரஸ்ஸும் உங்கள்ட்ட இருக்கும் சார் கண்டிப்பாக நான் கொடுத்துர்றன் சார் டூ டேஸில் இன்னும் ஸ்டிச்சிங் மட்டும் தான் பாக்கி இருக்குது எனக்கு ஒரு பட்டன் வைக்கிறது ஒவ்வொரு சட்டையும் கை வைக்கிறது தான் சார் பாக்கி பேலன்ஸ் வேலை முடிஞ்சுட்டா கண்டிப்பாக டூ டேஸில் ரிட்டன் பண்ணுவோம் அட்வான்ஸ் நீங்கள் வந்து இருபத்தி அஞ்சாயிரம் கொடுத்துட்டீங்க சார் இன்னும் ஒரு பேலன்ஸ் பார்த்திங்கன்னா சவென்ட்டி ஃபை தௌசண்ட் பேலன்ஸ் இருக்குது சார் அப்புறம் நீங்கள் கொடுத்து விட்டீங்கன்னா வேலையை முடிச்சிட்டு நானும் சார் எல்லாத்தையும்

உறுதியாக சார் உறுதியாக சார் சீக்கிரம் குடுத்துடுறன் சார் கண்டிப்பாக